பேர்ட் வாட்சிங் மூலம் சுற்றுப்புற சூழலைப் பற்றிய விழிப்புணர்வு வரும் அது எப்படின்னா இப்போ தெரு ஓரங்களில் நம்ம போயிட்டுருக்குறோம் அங்கே வந்து குழி கிடக்கு இல்லை சிரட்ட கிடக்கு தேங்காய் சிரட்ட கிடக்கு அதுலெல்லாம் மழை பெஞ்சா தண்ணி கெட்டி கிடக்கும் தண்ணி கெட்டி கிடக்கா கடந்துச்சுன்னா கொசு வந்து அதில் வந்து இருந்து முட்டை இட்டு அது வந்து இனப்பெருக்கத்தை அதிகப்படுத்தி அதிகமாக நமக்கு நோயை உண்டாக்கும் மலேரியா டெங்கு டைப்பாயிடு இந்தமாதிரி காய்ச்சலெலாம் உருவாகும் அதனால் நம்ம என்ன பண்ணுவோம் ஆகா இந்த இந்த ஏரியாவில் இந்த ஏரியாவில் நிறைய மக்களுக்கு மழை நேரத்தில் வந்து இந்த நேரத்தில் காய்ச்சல் வந்துருக்குது அப்போ எது இதுக்கு என்ன காரணம் சாக்கடை கட்டி கிடக்கு ஒழுங்கான கால்வாய் அமைத்து போயிருக்கணும் அது கிடையாது ரெண்டாவது இந்த சிரட்ட இந்த தண்ணி தேங்கிற இடமெல்லாம் வைக்கக்கூடாது அப்போ அவங்க வந்து அதை முறைப்படி அந்த ஏரியாவில் அந்த தெருவில் அவங்க வந்து அதை பதப்படுத்தலை அதனால் நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம ஏரியாவில் அப்படி இருக்கக்கூடாது நம்ம வீட்டை சுற்றி இருக்கிறதும் சரிதான் நம்மளால் எந்த ஒரு தீங்கும் வரக்கூடாது குப்பையை குப்பைத் தொட்டியில் இல்லை ட்ராக்ட்ரு வண்டி வரும் அதில் தட்டணும் தேங்காய் சிரட்டலாம் ஒன்று எரிச்சிடணும் இல்லைன்னா அந்த குப்பையில் கூட போடலாம் அதில் தண்ணி தேங்கிற மாதிரி அங்கேங்க தூக்கி வீச கூடாது ஒரு கவரில் கட்டி அது ஒரு இடத்துல வச்சு அதை நம்ம டஸ்ட்பினில் போட்ரலாம் இல்லை அதில்வந்து நிறைய யூஸ்ஃபுல்லான வேலையும் பண்ணலாம் தேங்காய் சிரட்டையில் பொம்மை செய்யலாம் சாமிக்கு பூஜை போடுறதுக்கு கங்கு ரெடி பண்ணலாம் அதனால் எதையுமே தூர போட வேண்டிய தேவை கிடையாது அப்புறம் சாக்கடை கால்வாய் சாக்கடைக்கு கான் கால்வாய் அமைச்சாங்கன்னா நேராக போயிட்டு கூவத்தில் போய் சேரும் அப்படி முறைப்படி அதை அர அமைக்காமல் அங்கே பட்டா இல்லாத நிலத்துலல்லாம் நம்ம வச்சுட்டு அவங்க அமைக்க விட மாட்டாங்க அப்போம் போல் என்ன பண்ணுறாங்க தண்ணியை வாசலில் கொட்டுகிறாங்க அது கொட்டும் போது சகதியாகி மாடு ஆடெல்லாம் மிதித்து அது ஒழுங்கா காயாமல் மழை நேரத்தில் வெயில் நேரத்தில் கொஞ்சமாவது பரவாயில்ல ஆனால் மழை நேரத்தில் அப்படி கிடையாது காயாமல் நமக்கு அதிக தீங்கு விளைவிக்கும் அதனால் நம்ம அங்கே பார்த்தோன்னே நம்ம அங்கே ஆகா இப்படி இப்படி பண்ணக்கூடாது அப்படிங்கிற விழிப்புணர்வு அந்த பயம் தானாக வந்துடும்